அப்புறம் மீன் பிடிக்குறது பார்த்திங்கன்னா பல வழிகள் இருக்குது அப்போ நாங்கெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் பிடிக்குறதுக்குலாம் போகும் போது நாலு அஞ்சு பசங்க சேர்ந்துட்டு தான் போவோம் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னாக்க இந்த துண்டு பெரிய துண்டு இந்த வேஷ்டி இதை இந்த புடவ இதுமாதிரி இருந்தால் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆனால் ஒடனே தூண்டில் ஒன்று வாங்கி அதில் மண் புழுவெல்லாம் வச்சு மண் புழுவை கோர்த்து அந்த முள்ளில் கோர்த்து போட்டு பிடிச்சி ஒரு சில டைம் வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வோம் இல்லைன்னா காட்டிலேயே கூட அங்கேயே சுட்டு சாப்பிட்டுருவோம் அப்படியே கிளீன் பண்ணிட்டு அங்கேயே கிளீன் பண்ணிட்டு அங்கேயே சுட்டு சாப்பிட்டுருவோம் மசாலாலாம் போட்டு அதுக்கு அப்புறம் மற்றபடிலாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சா மீன் பிடிச்சி ஒரு ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னாக்க மீன் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கள் அம்மாகிட்ட கொடுத்து எங்கள் அம்மா அதை காய வச்சி நிறைய இதுமாதிரியே கொஞ்சம் இதல்லாம் காயெல்லாம் போட்டு அதை மாடியில் காய வச்சி மீனை காய வச்சி சின்ன சின்ன மீனை இருந்துச்சின்ன காய வச்சி கருவாடாக்கி அதை கூட செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதுமாதிரிலாம் கூட சாப்பிட்டுருக்கோம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லித்தருவாங்க அப்புறம் மீன் பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து போனோம் அப்படின்னாக்கா அங்கே காட்டிலயே செஞ்சு சுட்டு சாப்பிட்டு அங்கேயே தண்ணியிலலாம் குளித்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே வீட்டுக்கு போகிறப்ப பிடிக்குறதா இருந்தாலும் மீன் பிடிச்சுக்கிட்டு வலை எடுத்துகிட்டு போனால் வலை போட்டோன்னா வலையை வலை அதாவது வலை போடுற மாதிரி இருந்தாக்க மொதல் நாள் நைட்டே போட்டு போயிடுவோம் சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே வலை போட்டு அடுத்த நாள் காலையில் அப்பப்போ போய் பார்க்கணும் அப்புறம் போய் அடுத்த நாள் காலையில் எடுத்து போட்டோன்னால் நமக்கு வேண்டிய அளவை விட அதிகமான மீன் பெரிய பெரிய மீன் சின்ன சின்ன மீனாக இருந்தாலும் இருக்கும் பெரிய பெரிய மீன் கூட மாட்டியிருக்கும் நிறைய மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்புறம் விற்குறப்ப பார்த்திங்கன்னா கூட விற்குறதுன்னா கூட நாங்கள் மார்க்கெட் கொண்டு போனோன்னால் ஒன்றும் சண்டேனாக்க இங்கே வெப்பையில் கூட விற்துக்குவோம் இல்லை அப்படின்னாக்கா பள்ளிப்பாளையம் இல்லை ஈரோடு பெரிய பெரிய மீன் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குது ஒன்று பள்ளிப்பாளையத்திலேயும் கூட இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மீன் வாங்க பெரிய மீன்லாம் வாங்கிறதுனாலும் கூட வாங்கலாம் மீன் சாப்பிடுவோம் விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் சின்ன குழந்தைகளுக்குலாம் எதாவது ஒன்னுன்னாக்க வேணுன்னாக்க யாராவது கேட்டாங்கன்னாக்க உடனே போய் பிடிச்சிட்டு வந்து கொடுத்து உடனே செஞ்சு சாப்பிடுவோம் அது நல்லா சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க மீனெல்லாம் ஒன்றும் இப்போ எங்கள் ஊருலேயே தண்ணி வந்துருச்சு முன்னாடி மாதிரி கூட வாங்கணுன்னாக்க பள்ளிப்பாளையம் ஈரோடு அதுமாதிரி ஏரியாவில் தான் போய் வாங்கணும் இல்லைனா வெப்படை இதுமாதிரி ஏரியாவில் தான் போய் வாங்கிட்டு இருந்தோம் இப்போலாம் மீன் எங்கூரு பக்கத்தில் தண்ணி வந்ததுனால் வேணுங்கிறப்ப வேணுன்னால்கூட வீட்டு பக்கத்திலேயே கூட எல்லாம் ஏரி குளம் குட்டை எல்லாமே இருக்குது வேணுன்னால்கூட இப்போ பெரிய பெரிய மீன் வேணும் நம்மட்டருந்தால் வெளியில் போய் வாங்கிறது மற்றபடி வீட்டில் எதாவது குழம்பு வைக்கிறது குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா எங்கள் ஏரிலேயே பிடிச்சி நாங்கள் எங்கள் இதில் போட்டு சாப்பிட்டுக்குறோம் எப்போ வேணுன்னாலும் மீன் இப்போ எங்களுடைய பெரிய பெரிய மீனாகவும் இருக்குது சின்ன சின்ன மீனாகவும் இருக்குது அது ஒவ்வொரு இடத்துல போட்டால் இந்த இடத்துல பெரிய மீன் இருக்குது அந்த இடத்துல பெரிய மீன் எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் எங்கே போய் போட்டாலும் மீன் எந்த இடத்துல போட்டாலும் மீன் மாட்டும் பெரிய மீனோ சின்ன மீனோ மீடியம் எந்த மீனுனாலும் மாட்டும் ஆனாலும் எங்கே என்ன நினைக்குறப்பெல்லாம் போய் நாங்கள் மீன் போட்டு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்குவோம்